தலைவலி குணப்படுத்த எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாங்கள் வந்து டீ குடிக்கணும் கேட்போம் தலை ரொம்ப வலிக்குது டீ வச்சி கொடும்மா அப்படின்னு தான் பேசுவோம் கேட்போம் டீ குடிப்போம் டீ வந்து இந்த புதினா இலை ஏலக்காய் இஞ்சி சுக்கு இதெல்லாம் போட்டு டீ வச்சி கொடுப்பாங்க ஸோ அப்படி குடிக்கும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படியும் மீறி டீ குடிச்சும் சரி ஆகலை அப்படின்னா சரி தலை குளிச்சிருப்போம் தலையில் தண்ணி கோத்துருக்கும் அதனால தலை வலி வருது அப்டின்றதை ஆவி பிடிக்க சொல்லுவாங்க வேது பிடித்தல் சொல்வாங்கள் ஆவி பிடித்தல் சொல்வாங்கள் அதை செய்ய சொல்வாங்க அதில் என்ன வீட்டில் போடுவாங்கன்னா வேப்ப இலை நொச்சி இலை தைலம் இலை இது எல்லாம் போட்டு ஆவி பிடிக்க சொல்வாங்க அப்படி ஆவி பிடிக்கும்போது பயங்கரமா ரிலீஃப் கிடைக்கும் அது எல்லாம் செஞ்சிட்டும் நம்மளுக்கு தலை வலி இருந்துச்சுனா மட்டும் தான் அடுத்த தைலம் போடுகிறதோ இல்லை டேப்லெட் எடுக்கறது அப்படி யோசிப்போம் மற்றபடி இது தான் எங்களுக்கு வந்து வீட்டு வைத்தியம்